தமிழகத்துலேயும் வந்து மனநலம் மருத்துவம் மையங்கள் என்ன அப்டின்னு கேட்டிங்க அப்டின்னா இரண்டாவது மிகப்பெரிய மருத்துவம் மனநலம் மருத்துவமனை வந்து தேனியில் இருக்குது மனநல மருத்துவ மருத்துவம் மனையும் ஆராய்ச்சி மையமும் தேனியில் தான் மிகப்பெரிய மருத்துவமனையாக இருக்குது செயல்பட்டு வந்துட்டுருக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மனநல மருத்துவம் சென்னையில் கீழ்பாக்கம் இது ரெண்டும் வந்து மனநலம் காப்பகமாக வந்து ஒரு சிறந்த ஒரு வழியில் செயல்பட்டு வந்துட்டுருக்கு மக்களுக்கு வந்து மனநலம் நோயாளிகள் அப்டிங்குறது வந்து நார்மலான மனுஷன் வந்து அவன் மனதில் ரொம்ப கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்து வந்து அவனோட மனநலம் பாதிக்கப்பட்டு தான் அவன் மனநோயாய நோயாளியாக ஆகிறான் ஸோ அந்த மாதிரி மனநலம் நோயாளி ஆனவங்க மனசளவில் குழந்தைகளா இருப்பாங்க அந்த குழந்தைங்கள பேணி பார்க்குற ஒரு மையமாக இருக்குது